செடி வா விற்க வந்தால் வாங்குவோம் அடுத்து நர்சரியில் இருந்தும் வாங்குவோம் அதில் ப பிரமாமாரி நல்லா சதய உழுவோம் அதுக்க த பத்தாத அளவுக்கு நல்லா உழுது அந்த விதைய போட்டு அது பத்து நாள் கழித்து நல்லா முளச்சி அப்புறமா அதுக்கு பத்து நாள் நல்லா வே தண்ணி விட்டு நல்ல நினல் பட்ட இடத்துல வந்து நல்ல கொஞ்சம் வளர்ந்ததும் தண்ணி ஊற்றி அடுத்து அதை இப்போ வந்து அடுத்தது செடியில் தொட்டியில் மண் போட்டு அதுக்கு தான் நல்ல இப்போ செ உரம்லாம் போட்டு இதை நட்டு வச்சு நல்ல பூவும் ரோஸ் பூ நல்லா வளர்ந்ததும் அது ரோ பெருசாக வந்ததும் வீட்டுக்கு வைப்போம் கோவிலுகளுக்கு கொடுப்போம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுப்போம் அடுத்தது கற்றாலைய நடுவோம் அது நல்லா வளர்ந்துவாந்தா அதையும் எல்லாத்துக்கும் பராம பட்டி எல்லாத்துக்கும் கொடுப்போம் கோவிலுகளுக்கும் பூ ரோஸ் பூ செ செவந்தி பூ க கிரேயேந்தி பூ எல்லாத்துயும் இப்போ கோவிலுக்கும் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கும் நிறைய வீட்டுக்கும் தேவைக்கு வச்சுக்கிடுவோம் அடுத்து மெள முளகா முளகாவையும் நல்லா யூஸ் ன வேறே வச்சு அதையும் வீட்டுக்கு தேவைக்கு எடுத்துக்கிடுவோம் தக்காளியை அதை செடியை வைப்போம் அதையும் யூ யூஸ் பண்ணி வீட்டுக்கு குழம்புக்கு கூட்டுக்கு வச்சிக்கிடுவோம் கீரை கீரைய நல்ல வதக்கி ஊணி அதே நல்லா வளர்ந்ததும் தேவைக்கு அறுத்து அதையும் தே தேவைப்பட்டவங்களுக்கு கொடுப்போம் நாங்களும் வீட்டுக்கு கூட்டு பயன்படுத்திக்கிடுவோம் கத்திரிக்காய் அதை ஒரு செடியாக அந்த செடியவும் அதை நல்லா முளச்சி இது பண்ணி தண்ணி ஊற்றி பருவமாக்கி அது வளர்த்து அந்த அந்த கத்திரிக்காயும் எடுத்தாக்கி பச்சடிக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் வேணுனா கொடுத்து நாங்களும் வச்சுக்கிடுவோம்